வணக்கம் எங்கள் சிறுமலர் மேல்நிலைப் பள்ளியில் நூலகம் இருந்தது அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது அறுபதுகள் எழுவதுகளில் குழந்தைகளுக்கான பத்திரிக்கைகள் என்னும் போது அம்புலிமாமா தான் முதலிடம் வகித்தது அம்புலி மாமாவுக்கு அப்புறம் அணில் முயல் பாண்டு மாமா என்று பல குழந்தைகள் பத்திரிக்கைகள் வந்தது அதில் மந்திரவாதிக் கதைகள் மந்திரவாதி இளவரசியை கடத்தி செல்வது அந்த மா இளவரசன் ஒருவன் ஏழு கடலைத் தாண்டி ஏழு மலையைத் தாண்டி ஒரு குகைக்குள் இருக்கும் மந்திரவாதியின் உயி உயிரை கிளி உருவத்தில் இருக்கும் உயிரைக் கொன்று இளவரசியை மீட்கும் அற்புதமான குழந்தை பருவ கதைகள் ரசித்துக் கொண்டிருந்தோம் சிறு வயதில் படித்ததில் அணில் முயல் கோகுலம் போன்றவை அம்புலி மாமா அம்புலி மாமாவின் விக்ரமாதித்தன் வேதாளம் சொல்லும் கதைகள் மிகவும் எல்லோரையும் ரொம்ப ரசிக்க வச்ச கதை அதெல்லாம் குழந்தையில நானுமே தேனீ எடு அப்படிங்கிறதுல எனக்கு தெரிந்த அளவில் படிகள் சொல்லும் கதை அப்படின்னு விக்ரமாதித்தனோடு கதையவே மாற்றி எழுதிக்கிட்டு இருந்தேன் புத்தகங்கள் அப்படிங்கிறபோது இந்த அணில் முயல் கோகுலம் மந்திரவாதி கதைகள் தாண்டி அதற்கு பிறகு படக் கதைகள் வந்து தமிழ்நாட்டை சிறப்பாக ஆக்கிரமித்தது எல்லோருக்கும் அது ரொம்ப பிடிக்க ஆரம்பித்தது அதில் முதல் முறையாக வந்த முத்து காமிக்ஸ் பொன்னி காமிக்ஸ் இதில் இரும்புக் கை மாயாவி லாரன்ஸ் டேவிட் இவர்களுடைய அந்த கதைகள் எ எல்லா குழந்தைகளையுமே கவர்ந்தது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது இரும்புக் கை மாயாவி உறைபனி மர்மம் நாசாலைகள் பாம்புத்தீவு ஃப்ளைட் செவன் த்ரீ ஒன் போன்ற சிறப்பான கதைகள் குழந்தை பருவத்தில் புத்தகம் நூலகத்துலேயும் போய் வாங்கி படித்தோம் பள்ளிக்கூடத்தில் அதை தவிர வசதி இருக்கிறவங்க வீட்டிலேயே வாங்கி வச்சு படித்தோம் ஒரு ஜனவரி மாதம் புத்தாண்டுக்கு இமயத்தில் மாயாவி அப்படிங்கிற கதை மிகவும் காற்றில் கரைந்த கப்பல்கள் விண்ணில் மறைந்த விமானங்கள் போன்ற அருமையான படக்கதைகள் மக்களை கவர்ந்தது அதற்குப் பிறகு துப்பறியும் கதைகள் கல்கண்டின் தமிழ்வாணன் என்பவர் மிகச்சிறப்பாக பாரிஸில் சங்கர்லால் சங்கர்லால் என்ற ஒரு துப்பறியும் நிபுணரை அறிமுகப்படுத்தி அந்த கதையெல்லாம் ரொம்பவும் ரசித்தோம் முதல்ல குழந்தைகள் மந்திரவாதி கதைகள் பிறகு கா படக்கதைகள் அதற்குப் பிறகு துப்பறியும் கதைகள் அதற்குப் பிறகு ஜெயகாந்தன் போன்றவர்களின் சமூக கதைகள் சுந்தரம் இராமசாமி ஒரு புளியமரத்தின் கதை லாச ராமர் பாற்கடல் போன்றவை மிகவும் மனதைக் கவர்ந்தன நன்றி